தாரீரில் கா இந்த பத்திரகாளியம்மன் குண்டக்க குண்டத்து காளியம்மன் இருக்குதுங்க அது நோம்பு வந்தால் அஞ்சு நாளைக்கு நோம்புங்க அது வந்து குண்டம் இறங்கிறது ஏ கூட்டம் ஜனங்கள் நிற்கறது போவது திருவிழாவை வந்து பூரா டிவியில் பாேடுகிறாங்க ஜனங்கெல்லாம் பார்க்கறாங்கோ அப்புறம் நம்ம குண்டமே இறங்க போகலினாக்கூட டிவியில் பார்த்து அதை தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி பண்ணாரியில் குண்டம் இறங்கிறாங்கோ பண்ணாரியில் பத்து நாள் தொவ நோம்பு அதுக்கும் வந்து பத்து நாள் ஜனங்கள் கூட்டம் கொண்டாட்டமாக இருக்கிறாங்கோ குண்டம் இறங்கிறது அதுவும் டிவியில் போடுகிறாங்கோ அதே மாதிரி அந்தியூர் பத்திரகாளியம்மன் கோயில் நோம்பு வந்தால் அதையும் போடுகிறாங்க டிவியில் போடுகிறாங்கோ அதையும் நல்லா நாம் பார்த்துக்கலாங் கோயிலுக்கே போகலின்னாக்கூட அதுவும் வந்து ஒரு வாரத்துக்கு கொண்டாடுகிறாங்க பத்திரகாளியம்மன அம்மனையும் அப்புறம் தா குருநாதர் சாமி கோயில் ஆடி மாதம் அது வா அதுவும் பத்து நாள்கிட்ட நோம்புங்க அது வந்து குதிரை கூட்டம் தனியாக மாட்டு கூட்டம் தனியாக தூறி தனியாக கடை வீதி வந்துங்க ஒரு ஒரு பத்து ஏக்கரா எ நூறு ஏக்கரா இருக்கும் ஆ நூறு ஏக்கரா இருக்குதுங்க மாடு கூட்டம் குதிரை கூட்டம் எல்லாம் சேர்ந்து பத்து நாளைக்கு ஜனங்கள் கொண்டாட்டமாக கொண்டாடுகிறாங்க அப்புறம் அதே மாதிரி நாங்களும் போய் அதையே கா கோயிலுக்கு போயிட்டு வருவோங்க சா பிள்ளைக வீட்டுக்கு போய் பிள்ளையாேட உறம்பரையாேட டிவி டிவியில் போடுவாங்க அதையும் போடுவாங்க டிவியில் அப்புறம் நாங்கள் வந்துங்க பிள்ளைக வீட்டுக் போயிவிட்டுங்க அப்படியே நோம்புக்கு போய் கோயிலுக்கும் போய் எல்லாம் பார்த்துட்டு நாங்களும் வருவோங்க மா கொண்டாட்டமாக இருப்போம்